மாட்டுசாணி கொண்டாந்து வாசல் தெளிச்சால் வாசல் அழகு க அதுக்கு வாசக்கூட்டி கோலம் போட்டு அது பார்த்தா ஒரு அழகாக வாசல் நல்லாயிருக்கும் வாசலில் இந்த கிருமி பூச்சிகள்லாம் அண்டாது பிள்ளைங்களுக்கு நல்லது இந்த வா அதனால தான் வா வாசலுக்கு டெய்லியும் சாணம் எடுத்துட்டு வந்து கரைச்சி த க சாணம் போட்டு கரைச்சி வாசக்கூட்டி கோலம் போட்டால் வாசலுக்கு ஒரு அழகு வீட்டுக்கும் ஒரு அழகாக இருக்கும் நல்ல பார்க்குறவங்களுக்கு வீதியில் நல்லா போகிறவங்க வர்றவங்களுக்கு வீதி பார்க்க நல்லாருக்குணு ஜனங்க சொல்லுவாங்க அந்த கிருமிகளில் இது அண்டாது பூச்சிங்கள் வந்து வராது நல்ல வாசனையாக வ வாசம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குடும்பத்தில்